நான் வந்து சமையலை ஒரு பொழுது போக்காக தான் நினச்சேன் அது போகிற போக்கில் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆயிருச்சு நான் வந்து என்ன பொருள்னா நல்லா சமைப்பேன் இந்த போண்டா பஜ்ஜி இதை மாதிரிலாம் நல்லா சமைப்பேன் எனக்கு அது வந்து ஒரு கடை வைக்கணுன்னு ஆசை டீ காஃபி எல்லாம் போட்டு ஒரு சின்னதாக ரொம்ப பெருசாலாம் வேண்டாம் ஒரு சின்னதாக ஒரு கடை வைக்கணுன்னு ஆசை ஆனால் இப்போ என் குழந்தைங்க இருக்கிறக்கு வீட்லெல்லாம் இப்போ வேண்டாம் குழந்தைங்கள்லாம் இன்னும் கொஞ்சம் வளரட்டும் நீயும் நல்ல ஃப்ரீயானதுக்கப்புறம் வைப்பியாமான்னு சொல்கிறாங்க ஆனால் எனக்கு கடை வைக்கணுன்னு ரொம்ப ஆசை ஏ ஊர்லெலாம் இது மாதிரி கடைலாம் இல்லை எங்கூரில் ஒரு பட்டிக்காடு மாதிரி தான் ஆனால் இந்த மாதிரி கடைலாம் வச்சால் ஊர்லெலாம் நல்லா வசூல் ஆகும் நல்லா சம்பளமும் நல்லா இதாக இருக்குது கடை வைக்கணுன்னு நினைக்கிறேன் வீட்டில் இப்போதிக்கு வேண்டாம்னு சொல்கிறாங்க